இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயித்து இருபத்தி ரெண்டு பதனெட்டு மார்ச் ரெண்டாயித்து நாலு பதினஞ்சி ஆகஸ்ட் ரெண் ஆயிரத்து தொள்ளாயித்து நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத் தொள்ளாயித்து தொண்ணூற்றி ஒன்பது அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரம்